நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவு நல்ல முடிவு எடுக்கணுன்னா அதாவது வாழ்க்கை முன்னேறத்துக்காக என்ன வழி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்மளாக முடிவெடுக்கறதை விட ஒரு வயசானவங்களை வயசானவங்ககிட்ட ஒரு டிசிஷன் அதை பற்றி வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் அதாவது நம்ம இப்போ ஒருத்தங் திருமணம் முடிஞ்சுருச்சுன்னா அடுத்தது வாழ்க்கையில் என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னு நினச்சுட்டு இருக்கவங்க கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறதை விட ஒருத்தங்க வாழ்ந்து முடித்து இருக்காங்கல்ல அதாவது வயதானவங்க அவங்ககிட்ட வந்து எப்படி என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு போய் அவங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்டு அப்றம் வாழ்க்கை நடத்துவது ரொம்ப நல்லது நம்மளா கஷ்டப்பட்டு முன்னேறினா அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கும் ஆனால் வயது ஆகிட்டே இருக்கும் அதை விட நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுதான் ரொம்ப ரொம்ப ஒன்றா இருக்கும் அதாவது நம்ம வெற்றியாக ரொம்ப ஒரு ச வேலை இப்போ வந்து ஒரு கடையில் கடை வைக்கிறோன்னா வச்சுக்கோங்க நம்ம வந்து வெற்றியாக நம்ம வந்து வெற்றியாக போயிட்டு இருக்கணுன்னால் நம்ம வந்து கடின உழைப்பு தேவை அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அதாவது எந்த ஒரு நேரத்தையும் எதிர்பாக்காமல் வேலை செய்யணும் அதுதான் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கும் எந்த ஒரு தவறுதலாகவும் யார்கிட்டேயும் பேசிவிடக் கூடாது அதாவது அன்பாகவும் அரவணைப்பாவும் பேசவேண்டும் ஒரு கடைன்னு இருந்தால் ஒருத்தங்க வந்தால் அவங்க ரெகுலராக ஒரு கஸ்டமரை வரவைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட பேசி பழகி அந்த மாதிரி வர வச்சுக்கணும் நாணயமாக இருக்கணும் ஒரு தொழில் பண்றோன்னால் அதில் மிகவும் ரொம்ப முக்கியமானது நாணயம் நம்ம ஒரு சொல் சொன்னால் அது கரெக்டாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் கரெக்டாக இருக்கணும் அதுதான்